எனக்கு பிடிக்கிற படம் எனக்கு எம்ஜிஆர் படம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஜெயலலிதாவும் ச ஜ எம்ஜிஆரும் நல்லா நடிக்கின்ற படம் அழகாக இருக்கும் ஆனால் சிவாஜிகணேசன் அந்த சசிகலா இவங்கெல்லாம் நடிக்கிறது நல்லாயிருக்கும் சரோஜாதேவி எம்ஜிஆரு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கின்ற படம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் நம்ம ஜெமினி தர்பா ஜெமினி நல்லா இருக்கும் சிவாஜிகணேசன் படம் நல்லாயிருக்கும் நம்பியார் படம் நல்லாயிருக்கும் எல்லார் படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆனால் பழையை படத்தில் இருக்கிற நடிக்கின்ற நடி நடிக்கின்ற நடிகர்களும் பண்ணுற ட்ரெஸ்ஸும் அழகாக அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அழகாக மேக்அப் பண்ணுவாங்க அழகாக துணிமணி அணிவாங்க இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பழையை படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம ஜெயலலிதா இருக்கிறாங்க பார்த்தியா நம்ம ஜெயலலிதாலும் எம்ஜிஆரும் நடக்கின்ற படம் இருக்கும் பாரு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறது நல்லாயிருக்கும் பேசுகிறது நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து இருப்பாங்க பார் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இதில் நம்ம சிவாஜிகணேசன் சரோஜாதேவி நம்பியார் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும் ஆனால் அப்போ இருக்கற நடிகர்கள்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க அவ்வளோ அழகாக நடப்பாங்க எம்ஜிஆர் நட இருக்கும் பாரர் அப்படி ஒரு நடை நடக்கும் போது நல்லாயிருக்கும் எம்ஜிஆரும் நம்ம ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிக்கின்ற படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நம்ம பாசமலர் நம்ம வசந்தமாளிகை எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம பண பழையை படத்தில் பார்க்க பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கறது நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கவும் நல்லாருக்கும் அண்ட் அதை புதுப்படம் இருக்குது பார் புதுப்படத்தில் அரை குறையா ட்ரெஸ் பண்ணுறது அரை குறையா துணி போடுறது அரை குறையா மேக்அப் பண்ணுறது அதனாலே எனக்கு பழை புதுப்படம் ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன் ஆனால் பழையை படலாம் நல்லா விரும்பி பார்ப்பேன் இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சவரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆருட்டை இருக்கிறது குரலு இருக்கும் பார் அழகான குரலு அனுவி அன்பான ஒரு மனிதர் எம்ஜிஆர் தான் ஆனால் பாடுற பாட்டுருக்கும் பார் பாடம் போது அழகாக பாடுவார் அழகாக பேசுவார் அழகாக நடப்பாரு அவர் நடை நடக்கிறது பார் அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் ஜெயலலிதா போல் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் வந்து மேட்சாக இருக்கும் வேறே யாருக்கும் ஜெயலலிதா விட்டுக்கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவர் பாடுற பாட்டுக்கும் அழகாக பாடுவாங்க அழகாக பேசுவாங்க அழகாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஜெயல சிவாஜிகணேசன் சூப்பராக பாடுவார் அவர் பாடு வசந்தமாளிகை பாடுவார் பாரு பாட்டு செம்மையாக பாடுவாங்க அந்த பாட்டை கேட்கறது இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஆனால் புதுப்பாடல் இருக்குது பார் ஒன்றுமே நல்லாயில்லை ஒன்றுமே எனக்கு பார்க்க பிடிக்காது எப்போயுமே எனக்கு பழையை பாட்டு தான் அவ்வளோ கேட்பேன் இன்ட்ரெஸ்டாக கேட்பேன் ஒரு எப்ஃஎம்மில் பாடுனா கூட நின்று கேட்டுருவேன் அந்த பஸ்ஸுல் போகும் போது பா பாடுனாலும் அந்த பழையை பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு புதுப்பாட்டு பிடிக்காது இது வரைக்கும் கேட்கறது எனக்கு எம்ஜிஆர் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கிறது எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு தான் வேறே எந்தப் பாட்டும் எனக்கு பிடிக்காது ஆனால் இந்த பழை புதுப்பாட்டு ஏ ரொம்ப பிடிக்காது அது தாங்க சொல்கிறேன் நான் நான் பிடிப்பது எனக்கு பழையை பாட்டு தான்